வணக்கம் சார் நாங்கள் ஹெச்டிஎஃப்சி பிரான்ச்லேர்ந்து பேசுகிறோம் சார் அப்ரூவல் செக்ஷன்லேர்ந்து சார் நீங்கள் இப்போ மூணு மாசமாக பார்த்தீங்கன்னா ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க ஃபிரிட்ஜ் வாங்கியிருக்கீங்க லோனில் வாங்கியிருக்கீங்க நீங்கள் நீங்கள் எங்கள் ஆமாம் எங்கள் பேங்க்லேந்துதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிரிட்ஜ் வாங்கியிருக்கீங்க மூணு மாசமாக கரெக்டாக கட்டிகிட்டு வரீங்க நீங்கள் நாங்கள் ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ் அது நீங்கள் கடைசி மூணு மாதம் பார்த்தீனா கட்டிட்டே வந்துட்டுருக்கீங்க இன்னும் ஒரு மூணு மாசம்தான் கட்ட கட்டுறதுனால நீங்கள் வந்து எங்களோட பிரிவிலேஜ் கஸ்டமர் ஆயிட்டீங்க சார் நீங்கள் அந்த அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு பர்சனல் லோன்னு ஹோம் லோன்னு இந்த மாதிரி சார் நிறையா வந்து கடன் வசதி நிறையா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ம் கண்டிப்பாக கண்டிப்பாக ம் ம் ம் இப்போ உங்களுக்கு பர்சனல் லோன்னா உங்கள் சாலரி வச்சு பண்ணலாம் சார் ஆமாம்ங்க சார் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைஞ்சாயிரத்தில் ஒரு ஒன் தேர்ட் அப்படிம்பாங்க பைஞ்சாயரூவான்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரத்து ஐநூறுரூவா மாத மாதம் அது ஈஎம்ஐயாக நீங்கள் கட்டுற மாதிரி வர மாதிரி வரும்போது உங்களுக்கு பார்த்தீனா அஞ்சு வருஷமா இல்லை வந்து ஒரு மூணு வருஷமா அந்த கணக்கில் பார்க்கும்போது ஒரு பர்சனல் லோன்க்கு ஒரு எழுபத்தி ஐயாயரூபா உங்களுக்கு வரும் சார் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஏன்னா உங்களோட மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பைஞ்சாயருவான்னா உங்களுக்கு வீட்டு வீட்டு செலவு பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயரூபா வீட்டு வாடகை ஒரு மூவாயரூபா ஆமாம் அதை அதை அதலாம் போக தான் மீத மீதம் உங்களுக்கு இருக்கும் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயரூவா உங்களுக்கு கட்ட முடியும் அது வந்து உங்களுக்கு வந்து மாதத்தவணையாக உங்களுக்கு வர மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இல்லை இல்லை இல்லை இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி நாலு மாதம் உங்களோட மாதத் இது தவணை கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதம் நீங்கள் அது கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா அது இருபத்தி நாலுங்கிறது இருபத்தஞ்சா மாறி போயிரும் அடுத்த மாதம் ஆயிடும் ஆ நன்றி சார் நன்றி சார்